மேடம் மேடம் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு மெடிசன் வாங்க வந்துருக்கோம் அவருக்கு அவருக்கு ஃபீவராக இருக்குது அதுக்கு பேராசிட்டமல் மெடிசன் வாங்க வந்துருக்கோம் அது ஆ அது சிரப்பும் எழுதிக் கொடுத்துருவாங்க அதை இந்த மெடிசன் கொடுத்துருங்க ஆமாம் ஒரு ரெண்டு ரெண்டு வேலைக்கு மட்டும் கொடுத்துருங்க

ஆ சிரப்பும் கொடுத்துடுங்க ஆ அதில் இருக்கமாரியே ஆ கொடுத்துருங்க ஆ கொடுத்துருங்க மேடம் ம்

ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம்

ஆ சரிங்க மேடம் பார்த்துக்குறேன் ஆ சரிங்க மேடம் இந்தாங்க மேடம் காசு ஆ கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குதுங்களா ஆ தேங்க் யூ மேடம்